ரெண்டு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு மூணு மூணு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி மூணு நாலு ஆறு ரெண்டாயிரத்து எட்டு ஆறு நாலு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஏழு ஏழு ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு